எங்கள் மத பண்டிகை தீபாவளி பொங்கல் ஏனென்றால் நாங்கள் இந்து ஆகையால் பொங்கல் தீபாவளி சிறப்பாகக் கொண்டாடுவோம் பொங்கல் அன்று வெண் பொங்கல் சக்கரைப் பொங்கல் மற்றும் கருணைக் காரக் குழம்பு செய்வோம் தீபாவளி அன்று முறுக்கு அதிரசம் சோயா உருண்டை பஜ்ஜி வடை சோமாஸு ஆகியவை பண்டிகை அன்று செய்வோம் மற்றும் ஆயுத பூஜை விஜயதசமி இதை எல்லாம் செய்து படையல் செய்வோம்